சார் வணக்கம் சார் ஆ சங்கர் பேசுகிறீங்களா ஆ சார் நான் இங்கே புதுக்கோட்டையிலேருந்து கால் பண்ணுறேங்க எங் எங்கள் வீட்டில ஒரு ரூமு அடிஷ்னலாக போடலாம் அப்படின்னு ப்ளான் பண்ணிகிட்டுருக்கேன் ஆ பத்துக்கு பத்து ரூம் கட்டணுங்க ஆ பையனுக்கு படிக்கிறதுக்கு ஒரு ஸ்டெடி ரூம் மாதிரி கட்டி கொடுக்கலாம் அப்படின்னு ப்ளான் பண்ணிருக்கேங்க என்ன பட்ஜெட் சார் வரும் எவ்வளோ வருங்க

சரிங்க சார்

ஒரு ரூமுக்கு அஞ்சு லட்சருபாங்கிறது அதிகமாக தெரியுதுங்களே வேற என்ன பண்ணலாங்க

ஆஹ

பின்னாடி சிரமம் இருக்காதுங்கிறீங்க சரிங்க சரிங்க இப்போ நான் கொடுத்தேன்னா எவ்வளோ நாள்ல அது கட்டி குடி முடிப்பீங்கள் ஒரு மாசத்திலே

சரிங்க நான் அதை நின்று பார்க்க முடியாது அதனால் தான் அதனால் தான் எல்லாருமே உங்களை சொல்லிகிட்டுருக்காங்க நீங்கள் நல்லா பண்ணுவீங்கன்ட்டு

இல்லை சார் இல்லை சார் நான் வந்து நான் வேற வேலையில் இருக்கிறதனால என்னால் வந்து பார்த்துக்க முடியாதுங்க நீங்களே பார்த்து பொறுப்பாக அதெல்லாம் கொஞ்சம் பண்ணி கொடுத்துடுங்க ஏன்னா எனக்கு என் நண்பர் தான் உங்களை பரிந்துரை பண்ணார் அவர் சொன்னார் சார்ட்ட கொடுத்துட்டீங்கன்னா அவரே எல்லாமே பண்ணிக் கொடுத்துடுவாருங்க அப்படின்னுட்டு அதனால் நீங்களே கொஞ்சம் பண்ணிக்கோங்க இப்போது எவ்வளோ அட்வான்ஸ் கொடுக்கணும் என்னங்கிறத சொல்லுங்கள் நான் நாளைக்கு வாங்க என் வீட்டுக்கு இடத்த பார்த்துருங்க நாளைக்கு ஒரு பத்தாயிரருவா அட்வான்ஸ் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு வேலையை ஆரம்மிக்க ஆரம்மிக்க நான் உங்களுக்கு அப்படியே வார வாரமாக கொஞ்ச கொஞ்சமாக அமௌண்டு கொடுத்துட்றேங்க ஆ சரிங்க நீங்கள் நேர்ல வாங்க வந்து இடத்த பார்த்துருங்க பார்த்துட்டீங்கன்னா நாளைக்கு அட்வான்ஸ் பத்தாயிர்ருபா வாங்கிக்கோங்க அப்புறம் வேலையை ஆரம்பிங்க வார வாரமாக அப்படியே நான் கொடுத்துட்றேங்க சரிங்களா நாளைக்கு வரீங்களா ஆ வாங்க நன்றி நன்றி வாங்க ம்